எங்கள் ஊரில் நிறைய பாரம்பரிய விளையாட்டுலாம் விளையாடுவாங்க அதில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த விளையாட்டு நானும் கூட சேர்ந்து விளையாண்ட விளையாடலாம் சொல்கிறேன் நொண்டி பாண்டி பச்சைக் குதுரை கில்லி இதெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் நொண்டினா ஏழு பாக்ஸ் போட்டு ஒரு கால் வந்து தூக்கிட்டு அதாவது நொண்டி அடிச்சுட்டு ஒரு சின்ன கல்லை தூக்கிப் போட்டு நொண்டி அடிச்சுட்டே அந்த ஏழு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பாக்ஸாக நொண்டி அடிச்சுட்டே போய் விளையாடுவோம் அந்த கோடில் வந்து கால் வைக்கக் கூடாது ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் அடுத்து அடுத்த பாக்ஸ் அப்புடினு ஒவ்வொரு பாக்ஸாக விளையாண்டு ஏழு பாக்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அடுத்து ரெண்டாவது பாண்டி பாண்டியை வந்து பல்லாங்குழினு இப்போ வந்து சொல்கிறாங்க பாண்டிங்கிறது வந்து எப்படி பேர் வந்துச்சுன்னா பாண்டியர்கள் விளையாடுவாங்க இந்த விளையாட்டு அதனால தான் அந்த விளையாட்டுல பாண்டின்னு பேர் வந்துச்சு இப்போ வந்து ரீசண்ட்டாக அதை நம்ம வந்து பல்லாங்குழி அப்புடினு சொல்கிறோம் அதில் வந்து மொத்தம் பதினாலு பாக்ஸு அதாவது குழி இருக்கும் ஒரு சைடு ஏழு இன்னொரு சைடு ஏழு அஞ்சு அஞ்சு காய் வச்சு ஒவ்வொரு பாக்ஸ்லியும் அஞ்சு அஞ்சு காய் இப்போ பதினாலு குழி இருக்கா அந்த பதினாலு குழிலேயும் அஞ்சு அஞ்சு காய் வச்சு விளையாடுவோம் அதில் எப்படி வின் பண்ணுவாங்கன்னால் இப்போ அ ம ப்ளாங்க்கா உள்ளே காயே இல்லாத பாக்ஸை துடச்சு பக்கத்தில் உள்ளே காயை வந்து அள்ளி வச்சுப்பாங்க யார் நிறையா காய வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னு காயே வச்சுல்லாதவங்க வந்து அவுட்டு இது வந்து ரெண்டு பேர் விளாடுவாங்க அடுத்து பச்சைக் குதிர பச்சைக் குதிர வந்து ஒருத்தவங்கள் குனிய வச்சு இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து தாண்டுகிறது இதுலேருந்து இப்போ வந்தது தான் லாங் ஜம்பு ஹை ஜம்ப்பு அதெலாம் இதுலேருந்து வந்தது தான் அடுத்தது கில்லி கில்லினா ஒரு குழி தோண்டி ஒரு சின்ன குச்ச அதில் போட்டுப்போம் ஒரு பெரிய குச்ச கையில் வச்சுட்டு அந்த பெரிய குச்சால் சின்ன குச்ச வந்து தூக்கிவிடுறது அதாவது ரொம்பி விடுவாங்கள் தூக்கி விடுவாங்கள் து தான் கில்லி இதுலேருந்து வந்தது தான் என்னென்னா கிரிக்கெட்டு இப்போ இந்த விளையாட்டுக்கள்லாம் வந்து அழிந்து போகுது இப்போ அதை யாரும் விளையாட்றதில்ல இப்போ வந்து கில்லிலேருந்து வந்தது தான் கிரிக்கெட்டு இப்போ இந்த கிரிக்கெட்டை தான் நம்ம வந்து பார்க்குறோம் விளையாட்றோம் எல்லாமே பண்ணுறோம் ஸோ நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் வந்து பாதுகாத்து நம்ம வைக்கணும் நம்ம வழி மரபினருக்கும் நாம அ நம்மளோடய குழந்தைங்க அடுத்து அவங்களோட குழந்தைங்க அந்த சந்ததிக்கும் வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டுலாம் நம்ம வந்து சொல்லி தரணும் இப்போ பாரம்பரிய விளையாட்டில் பார்த்திங்கனா எல்லாமே வந்து எக்ஸசைஸாவும் இல்லை நம்ம யோசிக்கிறதாவும் சிந்தனையாவும் அப்படி தான் இருக்கும் இப்போ நொண்டினா பாருங்க ஒருத்தன் காலை தூக்கி தூக்கி நொண்டி அடிச்சுக்கிட்டே விளையாடுவோம் அதனால நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் வெய்ட்டு கொழுப்பு அதெல்லாம் வந்து குறையும் பாண்டின்னா நம்ம சிந்திப்போம் ஓ இந்த காய நம்ம அள்ளணுன்னா இந்த கட்டத்தை நம்ம வந்து ப்ளாங்க் ஆக்கணும் ஓ இதை அள்ளணுன்னா இந்த குழியை வந்து ப்ளாங்க் ஆக்கணும் அப்புடினு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம சிந்தித்து சிந்தித்து விளையாடுறது தான் ஸோ நம்ம பாரம்பரிய விளையாட்டெல்லாம் விளையா விளையாடணும் அதை அழியாமல் வந்து நம்ம பாதுகாக்கணும்